எனக்கு பறவைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில வந்து பறவைகளுக்கு ஒரு மாடியில வந்து ஒரு தோட்டமே இருக்கு அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பறவைக்கு என்னென்ன பிடிக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கோம் அடுத்தபடியாக நெல் கோதுமை அரிசி ஸோ ஒரு பறவை வந்து பசியில் இருக்கும்போது அந்த பறவை நம்ம வீட்டு மாடில தான் உக்காரும் அந்த மாடியில உக்காறப்ப அந்த உணவத்தேடும் அந்த உணவு தேடுறப்போ அதுக்கு எதாவது இருக்கணும் ஸோ தண்ணீர் இருக்கா அது சாப்பிட்ற பொருள் என்ன நெல் அரிசி தானியம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கும் ஸோ நம்ம வீட்டில நான் என்னுடைய ஈவினிங் ரிலாக்ஸ் டைம்மில நான் போய் எனக்கு வந்து பறவைகள்ன்னா ரொம்ப பிடிக்கும் அத மேரி நமக்கு வந்து சப்போஸ் அந்த பாத்தரத்தில் எதுவும் இல்லைன்னா தண்ணி நம்ம வந்து தண்ணி நீரும் தான் வைக்கணும் தானியங்கள் எதுவும் இல்லைன்னா தானியங்களை வைக்கணும் ஸோ அந்த பறவைகள் சாப்பிட போறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுலேர்ந்து நம்ம மட்டும் சாப்பிடாம பறவைகளும் சாப்பிட்டு போகறதுல அது ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் எங்கள் வீட்டை பார்த்து பக்கத்துலையும் பறவைகள்லாம் நிறைய வருது இப்போ சிட்டுக்குருவில்லாம் வருது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பறவைகள்லாம் அழிஞ்சு போய்ட்டு அந்த பறவைகளை மீண்டும் நம்ம வந்து கொண்டு வரணும் பறவைகள் இனத்தை நம்ம வந்து பெருக்கணும் அதற்கான முயற்சிகள் எடுப்போம் ஸோ என்னன்ன பண்ணுறோம் அதுக்கான நல்லது செய்வோம்